விவசாயத்தில் மரபு மரபணு மாற்று பயிர்களில் வந்து நெல் வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சி நெல் இருந்துச்சு ச இப்போ நிறையா நெல் பேர் வா நெல் எடுத்துகிட்டு போனால் நெல் வாங்கப் போனால் நிறையா நெல் பேர் சொல் லிஸ்ட்டே அப்படியே போடுறாங்க அது ஒன்று இருக்குது அடுத்து வந்து தொழில்நுட்ப பயன்படுத்துவதுன்னால் வந்து தொழில்நுட்பத்தில் வந்து நெல் பயிர் நடு அப்படினா நாங்கள் நெல் பயிர் விதையை வெதச்சி நெல் நட்டு நெல் பயிர் நடவ போவோம் நெல் அறுக்க போவோம் அப்போ ஒரு ஏக்கருக்கு முப்பதாள் நாப்பதாள் நெல் அறுக்க போவாங்க அப்போ நெல்லும் கெடச்சுது கூலியும் கெடச்சுது இப்போ வந்து மிஷின் அறுக்க வந்து மிஷின் அறுக்க நெல் அறுக்க மிஷின் வந்து நெல் எல்லாம் மிஷின்லேயே அறுத்துடுது அறுத்து முடித்த உடனே அவங்க அறுத்தடுறாங்க அது வேலை எங்களுக்கு குறைவு காசு கூலி கிடை சரியாக கிடைக்கிறதில்ல வேலையும் கிடைக்கிறதில்ல அடுத்து வந்து நெல் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு நெல் கிடைக்காது அப்போது வந்து நெல் நாங்கள் நட்டு இது நெல் அறுக்க போனோம்னால் நெல் இப்போ அறுத்து நாங்கள் சாப்பாட்டுக்கு நெல்லும் கெடச்சிடும் கூலிக்கு கூலியும் கிடைக்கும் இப்போ அது இல்லை அடுத்தது வந்து ஒரு கத்தாழை வந்து வைக்க போனோம்னால் கத்தாழைல ஒரே செடியை கட் பண்ணி வெச்சம்னால் அப்போ வந்து இந்த மணலை புதைக்கம் போது கத்தாழையும் புதைப்பாங்க புதைக்கம் போது ரோஸ் செடி தான் மேல் மொளச்சு வரும் அது ஒரு மாருபான மரபான ஒரு பயிர் அதே மாரி மாங்காய் மரத்தில் வந்துன்னால் சைடில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரமும் சைடில் வருது வே வேப்பந்தழையும் வருது அது ஒரு மரபான பொருளாக இருக்குது அடுத்து வந்து இது பயிர் நட போனோம்னால் நான் அப்போலாம் நாற்று நடுவோம் நாற்று வ வயலை ஒட்டி வ நாற்று வ வருவோம் இப்போ நெல் வந்து இது ஒரு இடத்துல வந்து தா லைட்டாக கொத்தி விட்டு தக்காளி பழத்தை அரிஞ்சு புழிச்சி விட்டாலே வந்து தக்காளி வேறுபடி குபுகுபுனு போ இது வந்துடுது அது ஒரு இதாக இருக்குது